நாங்கள் எந்த திருவிழா கொண்டாடுனாலும் வெளில உள்ள சுற்றுலாப் பயணிகள் வருவாங்க யார்னாலும் வந்து கொண்டாடலாம் அதுக்கப்புறம் எப்பிடின்னா இந்த மாதிரி ஏதாட்டும் பொங்கல் ஃபெஸ்டிவல் ஏதாட்டும் வச்சோம்னால் வெளில உள்ளவங்க யார்னாலும் வந்து சாப்பிட்லாம் என்னனாலும் சொல்லலாம் அதுக்கப்புறம் திருவிழா அப்போது அன்னதானம் போடுவோம் அன்னதானம் போடமுச்சுல எல்லா மக்களும் எங்கேருந்துலாமோ வருவாங்க அவங்களும் அவங்களும் சாப்பிடுவாங்க அவங்களும் அங்கேயிருந்து வந்து இங்கே இவங்க சந்தியாகப்பர தேடி வந்து அங்கே உள்ள இங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட்ணும்காண்டி வருவாங்க அதையும் சாப்பாடுலாம் கொடுப்போம் அங்கேயும் சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க சாப்பாடு கறி குலம்பு அந்த மாதிரி கொடுத்து அவங்கள சாப்பிட விடுவோம் வந்து எல்லா என்னென்னாலும் கொண்டாடுவோம் எப்பிடின்னா இப்போம் இப்போது ஒரு திருவிழான்னா கோயில் ச சப்பரம் சுற்றி வருவோம் அந்த சப்பரம் சுற்றி வர்றதுக்கு நிறைய ஸாப் ஜூஸ் அது இதுனு கொடுப்போம் அதையும் குடிக்க விடுவோம் அதுக்கப்புறம் சுற்றி ஒரு கோயிலை சுற்றி அதுக்கப்புறம் பின்னாடியோட வந்து திரும்ப அவங்க அந்த தேர் இழுக்கும் மூச்சு அந்த கயிறெலாம் பிடிச்சி இழுக்கும் போது சொல்ல அவங்க கையிலாம் ஒரு மாதிரி ஆயிடும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுப்போம் அவங்க பயணிகளும் வந்து அந்த தேர்லாம் இழுப்பாங்க இழுக்கும் மூச்சில் அந்த அப்பவும் உள்ள அந்த அப்பவும் நாங்கள் ஜூஸ் பயினி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்போம் அவங்களும் குடிச்சிக்கிடுவாங்க வாங்கி அதுக்கப்புறம் எப்பிடின்னா இப்போது எங்களுக்குனு சொல்லி ஈஸ்ட்டர்ங்கிற இது ஈஸ்ட்டர் அப்பவும் நிறைய பயணிங்கள் வருவாங்க வந்து ஒரு ஒரு கோயிலாக போவாங்க இந்த ஈஸ்ட்டர் அப்பவும் போவாங்க போய் ஜெயிக்கிறக்காண்டி போவாங்க அப்போது ஜெயிக்கிறக்காண்டி போகும் போது சொன்னால் எப்படின்னா ஒரு ஒரு சிறுவமும் ஒரு ஒரு இடத்தில் இருக்கும் அதெல்லாம் போய் கும்பிடுட்டு போவோம் மொத்தம் பன்னெண்டு ஸ்தலம் இருக்கும் அந்த பன்னெண்டு ஸ்தலத்தையும் கும்பிட்டு வருவோம் அப்பவும் எல்லாரும் பயணிகள்லாம் ஒன்று போல் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று போல் செஞ்சு ஜூஸ்ல கடைசி மெஸ்ல சாப்பாடு ஜூஸ் அதெல்லாம் காஃபியும் இதெல்லாம் கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பஸ்ஸில் போய்ட்டு அதுக்குள்ளே அங்கே ஒரு டான்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றது அதை சுற்றுலா பயணிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வருவாங்களா இங்கே கொஞ்சம் அவங்க இப்படி ஆடிட்டு வந்திருப்பாங்க அவங்க ஒன்றும் குடிச்சிருக்க மாட்டாங்கனு சொல்லி இங்கே வந்து ஜூஸ் கொடுப்போம் அது காஃபி கொடுப்போம் அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னென்ன இதெலாம் நடக்குதுன்னா இங்கே ஃபிளாக் என்னது எப்பவும் ஃபிளாக் ஏற்றுவோம் அதுக்கப்புறம் என்னென்ன திருவிழா அப்பந்தான் ஜாம் ஜாம்னு நடக்கும் திருவிழாலாம் க ஈஸ்ட்டர் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்போது ஒரு ஒரு இடமா போயி கேரள் சொல்லியாச்சு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அத கொஞ்சம் நல்லா இருக்கும் க கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் போட்டு சாக்லேட் எல்லாத்துக்கும் கொடுக்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களும் டான்ஸ் ஆடுவாங்க பயணிகள்லாம் நாங்கள் போகிறவங்களும் டான்ஸ் ஆடுவோம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நியூ இயர் அப்போம் பன்னெண்டு மணிக்கு எந்திச்சி கொண்டாடுறது அதுக்கப்புறம் வெளியூர்லேயிருந்து மக்கள் வந்து இங்கே வந்து நியூ இயர் கொண்டாடுறது பலூன் விட்றது அதெல்லாம் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்ன எப்பிடின்னா அதுக்கு ஒரு டான்ஸ் அதுக்கப்புறம் சாய்ந்திரம் போல் விளாயாட்டு போட்டி நடக்கும் டான்ஸ் நடக்கும் அதெல்லாம் வந்து வெளியூர் மக்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்டுவாங்க இங்கே வந்து எல்லாத்திலையும் கலந்துக்குடுவாங்க கலந்து எல்லா போட்டியிலையுமே வின் பண்ணுறவங்களுக்கு சரி சமமாக ப்ரைஸ் கொடுப்பாங்க அதையும் வாங்கி மக்கள் எல்லோருமே கொஞ்சம் ஊக்கமூட்டி எல்லா இதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்டுவாங்க